ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று